ஃபேன் வந்து ஒரியன்டு ஃபேன்னு ரொம்ப நல்ல ஃபேன்னு காப்பர் காயிலு கிட்ட தட்ட பத்து வருஷம் உழைக்க கூடிய ஃபே கம்பெனி நல்ல பே நல்ல எந்த பிரச்சனையும் வராத பே ஃபேன்னு அது அது எல்லாரும் வாங்கலாம் நல்லாவும் இருக்கும்